நான் கிருஷ்ணகிரி வஹாப் நகரிலேருந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கன் வாங்கிறதுக்காக நாங்கள் கடைக்குப் போயிருந்தோம் டார்லிங்கு டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் போயிருந்தோம் அங்கே எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் ரெயின்போவில் போய் பார்த்தோம் ஒன்றுக்கு நாலு கடையில் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்தோம் பார்த்துட்டு கடைசியில் எங்கேயும் வீட்டில் பார்த்தே வாங்கலாம்னு சொல்லி டார்லிங்கில் போய் பார்த்துட்டு அப்புறம் ரெயின்போவில் போய் பார்த்தோம் அங்கே பிடிச்சிருந்துச்சி வாங்கினோம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பைப் எல்லாம் ஃபிட் பண்ணி சர்வீஸ் வந்து அது சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்னு ட்ரை அப் போடுறது எத் எந்த இது காட்டன் துணி எவ்வளோ நேரம் வைக்கணும் ஷ கம்பளி எவ்வளோ நேரம் வைக்கணுன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க அதுபடி நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு கையில் துவைக்கிறதோட வாஷிங் மிஷினில் துவைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ப்ராடக்ட்டு மிஷின் ஆடோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வாங்கியிருந்தோம் அது கவர் கிவர் எல்லாம் வாங்கி போட்டோம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்ததுனால எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட்டும் நல்லா இருந்ததுனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது